ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது